ஆ வணக் ஆ வணக்கம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க

இது செஞ்சிடலாங்க உங்களுக்கு ம எவ்வளோ தொகை தேவைப்படுங்க ஆ ஒரு லட்ச ரூவா போதுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த தனியார் வங்கியாக இருந்தால் உங்களுக்கு வட்டி அதிகமாகுங்க அரசாங்க அங்கீகாரம் பெற்றதுனால் இங்கே வந்து ஒரு எட்டு பர்ஜென்ட்லிருந்து எட்டு சதவீததுலிருந்து பன்னெண்டு சதவீதம் வருங்க

ஆமாங்க அது வந்து அப்படியே பன்னெண்டுக்கு மொத்தமாக போட்டுவிட்டு மாத மாதம் இவ்வளவுன்னு கட்டுற மாதிரி வருங்க ஆ போட்டுறேன் எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வாங்கிறீங்க அப்படின்னாக்கா அ மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்து இரநூறு ஆயிரத்து முன்னுாறுரூவா கட்ட வேண்டி வருங்க அது மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி கட்டவேண்டி இருக்குங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு பதிலாக ரெண்டு வருஷம் அப்படிங்கற மாதிரி இருந்தால் அந்த வட்டி வந்து அதிகமாகுங்க ஆ போட்டுக்கலாங்க மூணு வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாங்க என்ன மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷங்கும்போது உங்களுக்கு வந்து வட்டி சதவீதம் வந்து அதிகமாகும் உங்களுக்கு கட்டுறது அதிகமாகும் ஒரு வருஷத்துல முடிச்சுங்கன்னா உங்களுக்கு அமொ தொகை வந்து ரொம்ப கம்மி ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க அதுதான் ஆமாங்க அந்த மாதிரி வரும் ஆமாங்க ஆமாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதை சொல்லுங்க ம் ஆமாங்க உங்களுக்கு எதாவது ஒரு ஆதாரத்துக்கு ஆதார் அட்டையோ அல்லது உங்கள் நம்ம இல்லை வண்டி ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமமோ அந்த மாதிரி அதனுடைய நகல் காப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கலாம் அதை நீங்கள் கொண்டுவாங்க ஆ அதுக்குதான் அடையாளத்துக்குதான் ஆதாரே போதும் இப்பெல்லாம் அதுக்குதான் நான் இதை ஆதார் கொண்டுட்டு வாங்க நேரில் வாங்க ஆமாம் அது வெள்ளிக்கெ சொல்லுங்க வங்கியில் தாங்க இருப்பேன் நீங்கள் எப்போ வேணாம் வரலாம் ம மத்தியானம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் மதியம் உணவு இடை இடைவேளை இருக்குங்க வந்தால் காலையில் வாங்க இல்லையின்னால் அப்புறம் மூணு மணிக்கு மேலே வாங்க அப்போ வந்தீங்கன்னால் நம்ம நேராக உட்காந்து பேசி எவ்வளோ அமொ தொகை வேணும் அதுக்கு எவ்வளோ வட்டி ஒரு வருஷமா அல்லது ரெண்டு வருஷமா மூணு வருஷமா உங்கள் சௌகரியத்துக்கு அதை சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆ வட்டி இப்போது இது பண்ணி கணக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆ மாதம் மாதம் நாங்கள் வட்டி உங்களுக்கு இது பண்ணிடலாம் உங்கள் சௌகரியத் உங்கள் வசதிக்கு எப்படி வேணுன்னு சொல்லுங்க

ஆமாம் செஞ்சுக்கலாம் சரி ஆ உங்கள் சௌகரியந்தாங்க உங்கள் வசதிக்கு வீட்லெலாம் கலந்து பேசிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பார்த்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துர்லாங்க வாங்க வணக்கங்க நன்றி ஆ நன்றிங்க